எங்கள் பகுதியில சுற்றுலா பயணிகளும் பொது மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி பல விதமான போக்குவரத்து வசதிகள் உண்டு இப்போ பஸ்ஸு ரிக்ஸா ஆட்டோ குதிர வண்டி இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கு பக்கத்துலையே பார்த்திங்கன்னா கொடிவேரி இருக்கு கொடிவேரிக்கு பஸ் வசதி நிறைய இருக்கு ஆனால் ஒரு ரெண்டு கிலோ மீட்டரு உள்ளே நடந்து போகற மாரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆட்டோ வசதி அங்கே இருக்கு குதிர வண்டி வசதி இது எல்லாமே அவங்களுக்கு விருப்பப்பட்டதில் போயிக்கலாம் மலிவா கிடைக்குமான்னா அது அவங்க போகற போக்குவரத்து இதை பொறுத்து பஸ்ஸில் போனால் மலிவாக இருக்கும் இப்போ குதிர வண்டிலலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகறதுனால அவன் கொஞ்சம் அமௌன்ட்டு எச்சா கேட் கேட்பாங்க நம்பகத்தன்மையாக இருக்குனா கண்டிப்பாக நம்பகத்தன்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம் இங்கேலாம் ரொம்ப அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரதுனால அவங்க அந்த மாதிரி எதுவுமே ஏமாற்றுற மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லை